நானே வந்து எசிகேஷன் லோனு வாங்கிருக்கேன் ஏன்னா என்னால் காலேஜ்ல வந்து பீஸ் கட்டமுடியல அதனால நான் வந்து எஜிகேஷன் லோனு வாங்கின பேங்ல போய்க் கேட்டதுக்கு கேட்டேன் எஜிகேஷன் லோனு வேணும் அப்படிங்கும்போது அவங்கவந்து உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்சொல்லிக் கேட்டாங்கள் நான் வந்த எனக்கு ஒரு அறுபதாயிரம் வேணும் அப்படினுசொல்லிச் சொன்னே ஓகே வாங்கிக்லாம் எந்தப் பிரச்சனையும் இல்லை அப்படினு சொன்னாங்கள் அப்போ நான் இருந்துட்டு என்ன இதுக்கான புரோஸீசர் எல்லாம் கேட்டேன் அவங்க இருந்துட்டு ஒரு ஃபாம் கொடுத்தாங்க ஃபார்மை கொடுத்து உங்கள் டீடைல்ஸ்லாம் ஃபில் பண்ணுங்கள் அப்புறம் வந்து கீழேவந்து உங்களுக்கு எவ்வளோ லோன் வேணும் அப்படிங்கிறதையும் ஃபில் பண்ணிடுங்க அப்படின்னாங்க அதுக்கப்புறம் வந்து பின்னாடி வந்து என்னென்ன ஃபுரூப் கொண்டுவரணும் அப்படினு சொல்லிப் போட்டிருந்தாங்க அந்த ஃபுரூப்ல வந்து எல்லாமே ஒரிஜினல் கொண்டுவரணும் ஜெராக்ஸ் கொண்டுவரணும் சொல்லிருந்தாங்க அப்புறம் போட்டோ மட்டும் ரெண்டு போட்டோ கொண்டு வரணும் அப்படிங்கிறமாரி சொன்னாங்கள் அப்புறம் வந்து காலேஜ்ல வந்து பிரின்ஸ்பல் சைன் இருக்கணும் ஒரு ஃபாம்ல போடணும் அப்படினு சொன்னாங்கள் அப்புறம் வித் ஐடிக் கார்டு கொண்டுவரணும் அப்படின்னு சொல்லிச் சொன்னாங்கள் அப்புறம்வந்து கூடவரும்போது ஒரு சாட்சிக் கையெழுத்து போடுகிறதுக்காக ஒருத்தரை கூட்டிட்டு வரசொன்னாங்கள் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இன்றைக்கே பண்ணாக்ககூட உங்களுக்கு ஒன்வீக்ல கிடச்சிரும் அப்படினு சொல்லிச் சொன்னாங்கள் நானும் சரி ஓகே நான் இன்றைக்கே அப்ளேப் பண்ணுறேன் அப்படினு சொல்லிட்டு அந்த ஃபாம் வாங்கி நான் ஃபில் பண்ணிக் கொடுத்துட்டேன்